தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா நம்மள சுற்றி என்ன நடக்குது இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்டு நம்ம ஒரே இடத்துலந்து நம்ம எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க முடியுற மாதிரியிருக்கு அதனால் அது நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா மக்கள் இப்போ எங்கையோ இருப்பாங்கள் நம்ம இப்போ இந்தியாவுவில் இருக்கோம்னா நம்மக்கு தெரிஞ்சவங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம் இல்லை வெளியூரில் இருக்கல அவங்கள நேரில் போய் பார்க்கமுடியாது ஸோ அதுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் யூஸ் பண்ணி நம்ம நேருலயே வீடியோ கால் மூலிமா பேசுகிறது அந்தமாதிரி இதுக்கு உதவியாக இருக்குது இதுவே பார்த்திங்கன்னா இதில் அஃபக்ட்ஸ் என்ன சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கால் அன்வாண்டெட் கால்ஸ் வரது இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஸ்கேம் மெசேஜ் வந்து அதை கிளிக் பண்ணி நம்மளோடைய அக்கௌன்ட்ட அவங்க ஹேக் பண்ணி யூஸ் பண்ணிணது இல்லை நம்மளோடைய பேங்க் அக்கௌன்ஸ் அந்தமாதிரி ஏதாவது அவங்க ஹேக் பண்ணி யூஸ் பண்ணிணது அதே மாரி படிக்காதவங்களை தெரியாதவங்களுக்கு அவங்க என்ன மெசேஜ் போட்டுருக்காங்கன்னே தெரியாது தேவைல்லாத லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணி அவங்க போய் அதில் தேவைல்லாம மாட்டிக்கத்து ஸோ இந்தமாதிரி பிரச்சினைகள்ளா வந்து இருக்குது இதே மாரி தொழில்நுட்பத்தில்